ஹலோ நிலம் புரோக்கராண்ணே ஆ எங்களுக்கு ஒரு சொந்தமாக நிலோம் வேணும் வாங்கலாம்டு இருக்கோம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐந்நூறு சதுரடியில் நெலம் பார்க்கலான்ட்று இருக்கோம் என் சொந்த ஊர் ரெட்டியபட்டிங்க அவ்வளோவு தூரமாக வேணாம் பக்கமாக தலைவாபட்டில கூட இருந்தால் பரவாயில்ல இப்போ கொஞ்சம் உள்ள கிராமத்தில் வேணும் எங்களுக்கு நிலோம் ஆமாம் ரெண்டாயிரத்தி ஐந்நூறு சதுரடியாக இருந்தால் பரவாயில்லங்க ஆ அங்கேயே பார்க்கலாம் அமைதியான இடமா இருக்கணும் நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரே பொண்ணு நாங்கள் இருக்கிறது மூணு பேர்தான் நாங்கள் நல்ல அமைதியான இடமா இருக்கணும் நல்ல காற்றோட்டோம் தண்ணி வசதியெல்லாம் எங்களுக்கு இருக்கணும்

எங்களுக்கு பள்ளிக்கூடம் பக்கமாக இருந்தால் பரவாயில்ல பொண்ணு பக்கத்தில் படிக்கிறமாதிரி சரிங்க அதுமாதிரி ஏரியா இருந்தால் பாருங்க கொஞ்சம் கிராமமாக இருக்கணும் வெலை அதிகமாக இருக்கே கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல சரி பத்துநாள் ஆகட்டுங்க நாங்கள் எங்கள் வீட்டில் கேட்டுவிட்டு நாங்கள் அப்புறோம் சொல்கிறோம் வந்து பார்க்குறோம் இடத்தை சரிண்ணா அங்கே எல்லா வசதியும் இருக்கா தண்ணி வசதி கரண்ட் வசதி எல்லாம் இருக்கா ரேட்டு அங்கே என்ன ரேட்டு போகுதும்மா சரி அவிய வந்து பார்க்குறம்மா நாங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள கேட்டுட்டு வந்து நாங்கள் முடிவு பண்ணிகிட்டு அங்கே வந்து இடத்த வந்து பார்க்குறோம் இன்னம் ஒரு பத்துநாள் போகட்டும்மா இந்த இனறைக்கி நல்ல நாள் இல்லை சனிக்கெழமை இன்றைக்கி ஆ இன்னுவொரு ஒரு பத்துநாள் போகட்டும்மா நான் வந்து பார்க்குறேன் இடத்த ஆ முன்னாடியே நான் வீட்டில் கலந்து பேசிக் ஆ வீட்டில் கலந்து பேசிவிட்டு சொல்கிறங்கம்மா இடோம் நல்லதாக இருக்கணும் உங்கள் இடத்த வந்து பார்க்கறோம் ஒரு ஒன்று ரெண்டு இடோம் காட்டுங்க எங்களுக்கு எது பிடிக்குதோ நாங்கள் அதை பார்த்து அப்புறம் நாங்கள் முடிவு பண்ணுறோம் ஆ ஆ அவங்களுக்கு என்ன பிடிச்சுருக்கோ என்ன பொண்ணுங்களும் கேட்டுக்கிறோம் கேட்டுவிட்டு முடிவு சொல்லுறோம்மா சரிங்கம்மா நன்றிம்மா ஆ நாங்கள் ஏதாவதுனா கால் பண்ணுறோங்கம்மா